இந்த ஷூல என்னோடய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஷூவோட லேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால அதை வியர் பண்ணிட்டு நான் ஷூ லேஸை கட்டிகிட்டு வர்றப்போ அது வந்து தரையில் ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டப்பிங்காக இருக்குது அப்புறம் சோல் வந்து ஒயிட் சோலாக இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டிஸ் இருக்குது ஏன்னா அதிகமாக மண்ணுப்படுது அழுக்குப்படுறப்ப க அக்யூரேட்டாக தெரியுது என்ன பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியுது கலர் வந்து ஃபேடாகுது ஷூவோட அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருந்தாலுமே ஆனால் வெள்ல இருக்க இந்த கலர் வந்து வாங்கினப்போ நான் எந்த கலர்ல பார்த்தனோ அந்த கலர் இப்போ இல்லை சுத்தமாகவே வெளுத்துட்டு அப்புறம் அதில் இருக்க லெட்டர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாவே அழிஞ்சிப் போயிட்டு வேற என்ன இதோடய ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லணுன்னா சோல் கொஞ்சம் சாப்ஃட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக தேஞ்சு போய்டுது